ஓவியம் தீட்டும் போது நீங்கள் பயன்படுத்தும் பெயிண்ட் ப்ரஷ்கள் அல்லது ஓவிய கத்திகள் எவை ஓவியம் திட்டமிடும் போது நீங்கள் பயன்படுத்தும் பெயிண்டு ப்ரஷ்கள் அல் பெயிண்ட் ப்ரஷ்கள் பெயிண்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன் கத்திகள் யூஸ் பண்ணுறது கிடையாது பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து கோ கோ எனக்கு ரொம்ப ட்ராயிங் பண்ணுறதுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் நிறைய ப்ரைசஸ் வாங்கியிருக்கேன் காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதனால நான் சந்தோஷப்படுறேன் அது சொல்கிறதுக்கு மற்றபடி வரையறதில் வந்து நான் பெயிண்ட் வந்து எந்தெந்த குறிப்பிட்ட மைநியூட் பார்ட்ஸுகெல்லாம் நான் வந்துட்டு மினிமம் சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப மேக்சிமம் மேக்சிமம் அளவுக்கு போகாது பண்ணுறது வந்து ஒரு சின்ன பெயிண்டிங்காக தான் இருக்கும் அதனால் ஓவர் ஃப ஃபர்ஸ்டு கோட்டிங்க்கு மட்டும் நான் பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன் மற்ற மற்ற கோ மற்ற எல்லாத்துக்கும் வந்து நான் பென்சில் கூட யூஸ் பண்ண மாட்டேன் ஃபுல்லாவுமே நான் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் வரையவும் செய்வேன் பெயிண்டும் பண்ண செய்வேன் நீங்கள் விருப்ப விரும்பும் குறிப்பிட்ட ப்ரா ப்ராண்ட் ப்ராண்டுகள் எவை நான் வந்து மினிமம் மினிமம் தான் சொல்வேன் பிக்காஸ் அது வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப பிறகு பெரிய ஒரு ஃபாண்ட்டு வரைகிறதா இருந்தாலும் சரி சின்ன ஒரு ஃபாண்ட்டு வரைகிறதா இருந்தாலும் சரி அது ஒரு ஈஸியான விஷயம் சின்ன ப்ரஷில் பண்ணுறது எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த சின்ன ப்ரஷ்ஷில் பண்ணோம்னா ஈஸியாக வந்துடும் ஈவென் நம்மளுடைய சைன் கூட அந்த சின்ன ப்ரஷ்ஷால் போட முடியும்ங்றது வந்து நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நிறைய அனுபவங்கள் இருக்குது சொதப்பல்கள் இருக்குது அந்த சொதப்பல்களை தாண்டி ப்ரைஸு வாங்கினது ரொம்ப மெமரிஸ் மெமரபுளான விஷயம் பெயிண்ட் பண்ணும் பொழுது ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவும் வந்து மேலிருந்து தான் பெயிண்ட் பண்ணிட்டு வரணும் கீழிருந்து தெரியாமல் கொள்ளாமல் கூட பெயிண்ட் பண்ணிடக்கூடாது ஏன்னால் நம்மளுடைய கையில் ஒட்டிடும் தென் வந்து எந்த ஒரு இ விஷயத்துல இறங்கும் பொழுதும் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறது தான் பெயிண்டிங்கில் இம்பார்டண்ட்